எங்கள் சமூகத் தலைவர் பெயரு வந்து செல்வராஜ்ங்க அவர் வந்து நிறைய உதவி பண்ணிருக்கிறாரு இப்போ வந்து டென்த்து படிக்கிறவங்களுக்கு ப்ளஸ் டூ படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் ஃபஸ்ட் மார்க் அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு நல்லா படிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தேவை படிக்கிறவங்களுக்கலாம் உதவித்தொகை தந்துருக்கிறாரு அதே மாதிரி பட்டப்படிப்பு படிச்சவங்கள் அந்த மாதிரி டிகிரி முடித்தவங்க பிஹெச்டி அந்த மாதிரி மேற்படிப்பு படிச்சவங்களுக்கும் உதவித்தொகையெலாம் தராங்க அதே மாதிரி திருமணத்துக்கும் உதவித்தொகை தந்துருக்கிறாரு வருடத்துக்கு ஒருக்கா அவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டம் போடுறது அந்த மாதிரி சங்கம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் இப்போ இப்போ காலையில் போனோம்னால் காலையில் டிஃபன் மதியானம் சாப்பாடு அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு ஊருக்கும் வந்து திருமணம் மண்டபம் கட்டி கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து நல்லா இருக்குதுங்க அந்த இடம் வந்து ஒவ்வொரு இடங்க ஒவ்வொரு ஊருலயும் இருக்குது சரவுண்டிங்ஸ்லேயே இப்போ மூணு ஊர் முக்கியமான ஊர்லலாம் இருக்குது நல்லா தாங்க பண்ணிட்டுருக்காங்க